கிராமத்தில் மின்சாரத்தால் பயன்படுத்தப்படும் விஷயங்கள் என்னென்னன்னா இப்போ வந்து கிராமத்தில் வந்து இப்போல்லாம் மிக்சி க்ரைண்ட்ரு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க வேறு என்ன யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஃபேன்னா கூட மின்சாரத்தில்தான் இயங்குது அதற்கப்பறோம் இப்போல்லாம் மின்சாரத்தில் வந்து ஸ்கூட்டிலாம் கூட வந்துருச்சு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி அந்தமாதிரிலாம் வந்துருச்சு அதற்கப்பறம் வந்து இப்போ எதுனாலும் மின்சாரம்தான் மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்போ மின்சாரத்தில் அடுப்பு வந்துருச்சு மின்சாரத்தில் துணி துவைக்கிறது வந்துருச்சு மின்சாரத்துல பாத்திரம் கழுவுறது வந்துச்சு மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லங்கிற அளவுக்கு இப்போ வந்து வந்துருச்சு அதற்கப்றோம் விவசாயத்தில் வந்து எதற்கு மின்சாரத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு மோட்ரு போடணும் ஒரு கம்பர்சர் யூஸ் பண்ணும் போரு மோட்ருலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மின்சாரத்தில் வந்து இருக்கு இப்போ கவர்மெண்ட்ல கூட நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கு கிராமத்தில் கூட மின்சாரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நூறு யூனிட் ஃப்ரீ அதற்கப்பறம் போனால்தான் அமௌண்ட்டு ஆனால் ம விவசாயத்தில் வந்து சிறுகுறு விவசாயிக்கு ஒரு ஸ்கீமும் பெரிய விவசாயிங்களுக்கு ஒரு ஸ்கீமும் ஒரு அது வந்து த்ரீ பீஸ் டூ பீஸ்லாம் சொல்லுவாங்க அதற்குலாம் வந்து தனித்தனியாக சலுகையலாம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்ல மின்சாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகதான் இருக்கு அதற்கப்பறோம் வந்து மின்சாரத்துல தான் எல்லாமே இயங்குறமாதிரிதான் இருக்கு இப்போ மின்சாரம் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எல்லாமே மின்சாரம்தான்